டாக்டர் உள்ளே வரலாமா ஆமா இன்றைக்கி அப்பாயின்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தேன் டாக்டர் எனக்கு ரெண்டு நாளாக ஒரே சளிப் பிடிச்சிருக்கு டாக்டர் ரெண்டு நாளா ஒழுங்காவே தூங்க முடியலை ரொம்ப மூச்சுவிட முடியலை அது என்னென்னு செக் பண்ணுங்க டாக்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நைட்லாம் தூங்கவே முடியலை தலை ரொம்ப அதிகமாக வலிக்குது சளிப் பிடிச்சதுனால மெடிசனில் போய் மெடிக்கலில் போய் டேப்லெட் எடுத்துப் பார்த்தும் கேட்கல சார் அதுதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் சார் ரெண்டு நாளாக இருக்குது சார் இல்லை சார் மெடிக்கலுக்கு மட்டும் டேப்லெட் வாங்கிப் போட்டேன் சார் அதுவும் போட்டு பார்த்தும் எதுவும் கேட்கல சார் ஆ ஓகே சார் பார்க்கலாம் சார் நைட்டு வந்து தூங்கவே முடியலை சார் ரொம்ப நாளாக அதுக்காவது ஏதாவது மெடிசின் கொடுப்பீங்களா சார் ஓகே சார் சரி சார் ஓகே சரி சார் ஓகே சார் நிறைய இருக்குது சார் அதுவும் சேர்த்து ஓகே சார் தேங்க்யூ சார்